நம்ம கலாச்சார உணவு படி சாம்பார் அதுக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் வடை பாயாசம் அப்பளம் அப்பறமாக வந்துட்டு அத வந்து வாழை இலையில போட்டு சாப்பிட்றதே ஒரு பெரிய கலாச்சாரம் தான் நாங்கள் வந்து அதெல்லாம் அடிக்கடி சமைப்போம் அம்மாவாசை அப்பறமாக அதுக்குலாம் சமைச்சி படையல் போடுவாங்க பொங்கல் அப்போ வந்து பொங்கல் சமைச்சி அதற்கொரு வெண்பொங்கல் சமைச்சி அதற்கப்பறமா அதுக்கு ஒரு கூட்டு வப்பாங்க எல்லா காய்கறியும் போட்டு தேங்காய் அதெலாம் அரைச்சி ஊத்தி ஒரு ஒயிட் கலரில் வெல்ல கலரில் இருக்கும் அந்த கூட்டு அது பேர் அவியல் அந்த கூட்டுலாம் நாங்க சமைச்சிருக்கோம் அதெலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இதான் எங்கள் ஊர் கலாச்சாரப்படி வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு சட்டியில மண் சட்டியில வச்சு சாப்பிட்றது அதை முத நாளோட அடுத்த நாள் அதை சூடு காட்டி அதை சுண்ட வச்சு பழைய சாதத்துக்கு வச்சு சாப்புறதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதெலாம் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊர்ங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் மீன் ஃபேமஸ் எங்கள் ஊரில் மீன்லாம் வந்து இங்கே ரொம்ப எப்படி சொல்லுறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து உயிரோடலாம் இங்கே கிடைக்கும் மீன்